நான் ரம்மியை பற்றி சொல்லணும்ன்னா இருக்கிறதிலேயே ரொம்ப மோசமான விளையாட்டு ரம்மி மட்டுந்தான் இதனால் நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிருக்கிறாங்க சின்ன குழந்தைகளை வெச்சிருக்க அப்பா கூட அந்த குழந்தைகளை பற்றி பார்க்காம அவங்களுக்குரிய என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு கூட அதை பற்றி தெரியாமலேயே அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க இந்த ரம்மி விளையாட்டை வந்து தடுக்கணும்ன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னா முதலில் கோரிக்கையே நம்ம வந்து இந்த ரம்மி விளையாட்டை வந்து தடை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மகளிர் மொத்த பேருமே கோரிக்க வெச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஒவ்வொரு முறையும் அவங்க நம்மளாண்ட வரும் பொழுது இல்லை ஓட்டு கேட்கும் பொழுது நம்ம வந்து இந்த விளைய இதை இந்த இந்த விளையாட்டை வந்து முழுமையாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லணும்னா இதை தடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இதனால் பல குடும்பங்கள் வந்து நிறைய அழிஞ்சு போகுது அவங்க தே அவங்க சேமித்து வைக்கிற பணமும் எல்லாமே வீணாக போயிடுது இந்த ரம்மி விளையாட்டில் இது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைகளோடய வாழ்க்கை பேரெண்ட் வந்து அழித்து விட்டுடுறாங்க